ஹலோ அண்ணா சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணணும் என்ன சாப்பாடு இருக்கு ஒரு மீல்ஸ் மட்டும் அப்புறோம் கூல்டிரிங்க்ஸ் இருந்தால் என்ன கூல்டிரிக்ஸ் இருக்குண்ணா மாஸா இருந்தால் மாஸா இல்லாட்டி ஸ்ப்ரைட் இருந்தால் ஸ்ப்ரைட் கொடுத்துடுங்க ஓகே அண்ணா